நான் கோயிலுக்கு பழனி திருப்பதி திருச்செந்தூர் இந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கும் போகணுங்க இந்த மாதிரி தாஜ்மஹால் ஆக்ரா போய் பார்க்கணும் எல்லாம் கோயிலுக்கு கோயிலுக்கு போய் பார்க்கணும் மற்றபடி கேரளாவில் சபரிமலை சரி அதையும் போய் பார்க்கணும் மற்ற கோயிலுக்கு கடத்துக்கு பூராக வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி சிதம்பரத்தில் தஞ்சாவூர் டிஸ்ட்டிரிக்கில் இருக்கிற கோயில் அத்தனை கோயிலுக்கு இந்த ராகு கேது எல்லாம் கோவிலுக்கும் போகணுங்க போய் எல்லாம் கோயிலுக்கு பார்க்கணும் எனக்கு மனப்பூர்வமாக ரொம்ப நாளா ஆசை இருக்குங்க